எனக்கு வந்து என் பேரண்ட்ஸோடு இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நாங்கள் வீட்டில் இருக்கும்போது புதுசாக ஏதாவது டிஷ்ஷு ட்ரை பண்ணுறது சமைச்சி சாப்பிறது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி எனக்கு ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் எங்கள் அம்மா எனக்கு அது கற்றுக் கொடுத்தாங்க எனக்குப் பிடிச்ச மாதிரி நானே அதை அழகாக வடிவமைத்து ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்ணி போட்டுக்குவேன் அதை பண் நானும் பண்ணுறது இல்லாமல் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கும் பண்ணிக் கொடுப்பேன் அதனால் எனக்கு அமௌண்ட்டும் அது வருது அதனால் அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் ஃப்ரண்ட்ஸ் ஃபேமிலிஸோடு நாங்கள் எங்கேயாவது வெளியே போவது சுத் ஊர் டூரிஸ்ட் மாதிரி போவது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அங்கே போய் புது புது விஷயங்கள நாங்கள் தெரிஞ்சுக்கலாம்